சார் ரெகுலர் போலீஸ் ஸ்டேஷனுங்களா நான் வெள்ளிக்கோட்டையிலிருந்து பேசுகிறேங்க சார் நாங்கள் இது மாதிரி வெளியில் திண்டுக்கல் வரைக்கும் போகணுங்க அதனால் வீடெல்லாம் பூட்டிவிட்டு குடும்பத்தோடு போகிறோங்க பையனுக்கு கல்யாணம்ங்க நாங்கள் இங்கே புதுசாக வந்தவங்க இப்போ சொந்த ஊர் திண்டுக்கல்லுங்க அதனால் நாங்கள் வீட்டைப் பூட்டிவிட்டு போகிறோங்க ஒரு பாய்ஞ்சி நாள் ஆகும்ங்க வர்றதுக்கு அதனால் இது மாதிரி வெளியில் கிளம்புனா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போக சொன்னாங்க அதனால் அதான்ங்க உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டுப் போகலான்னு ஃபோன் பண்ணேன்ங்க மாரியம்மன் கோவில் இருக்குதுல்லைங்க வெள்ளிக்கோட்டை மாரியம்மன் கோவில் கெழக்கைங்க ஒரு ரெண்டு வீடு மட்டும் இருக்குதுங்க

டோர் நம்பர் அஞ்சு பை ஆறு பை எழுவத்தொன்னு

சரிங்க ஆ சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க